இங்கெ வந்துங்க பசுமை இந்தியா திட்டம் அதிலேர்ந்து பரவாயில்லைங்க நல்லாயிருக்குது இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அந்த குப்பையில் போட்டால் அது மக்காதுங்க அது கீழே போட்டாலும் வேஸ்ட் தாங்க புல்லு முளைக்காது அந்த இடத்துல அதனால் தனித்தனியாக இருக்கிறனால பரவாயில்லைங்க இப்போ வந்து ரோட் ரோட்டுக்கு அந்த குப்பை போடுகிற அளவுக்கு வச்சுட்டாங்கன்னா நல்லா இன்னும் தூய்மையாக நல்லா இருக்குங்க எங்கள் பக்கமெல்லாம் நல்லாத்தான் இருக்குதுங்க அந்த கூட்டத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோங்க மகளிர் குழுவுல இருக்கிறோங்க நாங்கள் எப்போ புடிச்சு அது ஊர்கோலம்னு சொன்னால் நாங்களெலாம் போய் கலந்துக்குவோங்க இன்னும் வந்து சுத்தமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குங்க